ஆ வணக்கம் மேடம் ஜென்ஸு ஜென்ஸு ஜென்ஸ் செக்ஷன் எங்கே மேம் ஆ ஆஃபர் பீஸுக்கு உள்ளதை அங்கே பார்க்கலாமா ஆஃபர் பீஸ் உள்ளதும் அங்கே இருக்கானு கேட்குறேன் ஆ ஓகே ஆ ஃபார்மல் ஷர்ட் பாருங்கள் ஃபார்மல் ஷர்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்து போடுங்கள் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்ட்டிக்குள்ள பாருங்கள் ஆ ஆமாம் ஆ பிராண்டடு ஜங்கில் ஜீனு அந்த மாதிரி இருந்துச்சின்னால் பாருங்கள்

ஒரு ப்ளைனாகவே எடுங்கள் மே ப்ளைனாகவே எடுங்கள் அந்தோ க்ரீன் கலர் இருக்கில்ல அந்த க்ரீன் கலர் எடுங்கள் ஆ ஷர்ட் சைஸ் வந்துட்டு தேர்ட்டி எயிட்டு ஆ எல் எடுத்து கொடுங்க ஓகே ம் இந்த இந்த எடுத்து போட்டிருக்கீங்களா க்ரே கலர் இதே க்ரே கலரில் கொஞ்சம் லைட் க்ரேவாக எடுத்து கொடுங்க ஆ ஆமாம் ஓ ஓகே இந்த இந்த க்ரே ஓகே தான் இந்த க்ரே ஓகே தான் இல்லை அது டீ ஷர்ட் பார்க்கணும் டீ ஷர்ட் வந்துட்டு ஆஃப் நெக்கு டீ ஷர்ட் வேணும் ஆமாங்க ம் இது ஆஃபர் பீஸ் சொன்னீங்களே இதில் இருக்குமா ஆஃபர் பீஸ் ஆ எவ்வளோ சொல்லுங்கள் ஆஃபர் பீஸ்னால் எப்படி

ம் ம் இல்லைங்க இங்கே சீமாட்டிலாம் பார்த்துட்டு வந்தோம் போயிட்டு அங்கே பார்த்ததுக்கு ஆ அந்த டீ ஷர்ட்டெலாம் வந்துட்டு த்ரீ டீ ஷர்ட் வந்துட்டு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா சொன்னாங்க ஆஃபர்னால் ஆ சரி எடுத்து கொடுங்க எடுத்து கொடுங்க ஆ இல்லை போதும் இது போதும் வேறு வேறு ஜீன்ஸில் பார்க்கலாமா காட்டன் ஜீன்ஸ் எடுத்து போடுங்கள் ஆ லைக்ராலாம் யூஸ் பண்ண மாட்டேன் காட்டன் ஜீன்ஸ் எடுத்து கொடுங்க டோன் சாண்டு இதெல்லாம் இருந்துச்சின்னால் சைஸ் வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் ஆ பியூர் ப்ளாக் பியூர் ப்ளாக்லேயே பாருங்கள் பியூர் ப்ளாக்லேயே காட்டன் ஜீன்ஸ் ஒரு பீஸ் தான் இருக்கா ஓ திருப்பில்லாம் வருமா ஆட்ரு போட்டால் ரெண்டு நாளில் வந்துடுமா சரி அப்படின்னா இதை ஆட்ரு போட்டு வைங்க நான் வந்துட்டு இதில் ப்ளாக் ஃபேண்டு மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் இல்லை காட்டனில் ப்ளாக் ஒன்று கொடுத்து விடுங்க ப்ளாக் பேண்ட் எடுத்துக்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட் வந்து நீங்கள் அப்பறம் ஆட்ரு பண்ணி வைங்க நான் எடுத்துக்கிறேன் ஆ தேங்க்ஸுங்க ஆ போட்டிருங்க ஆ தேங்க் யூ